தயிர் சாதம் தக்காளி சாதம் எ எலுமிச்சை சாதம் புளி சாதம் எள் சாதம் கருவேப்பிலை சாதம் இட்லி பூரி தோசை பொங்கல் இடியாப்பம் பிரியாணி பழைய சாதம் புதினா தக்காளி சாதம்